ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க துளசி சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்கள் சப்பாத்தி மாவு வந்து ஆஷீர்வாத் இருக்குங்க டாட்டா இருக்குங்க அப்புறோம் எஸ்கேஎம் இருக்கு சரிங்க

இல்லைங்க உங்களுக்கு ஆஷீர்வாதில் வேணுங்களா சரிங்க எவ்வளோ கிலோ வேணும் எவ்வளோ கிலோ அரை கிலோ ஒரு கிலோ பேக் இருக்கு பத்து கிலோ பேக் இருக்கு ஒரு கிலோ பேக்கெட்டுங்களா சரிங்க வேறு ஏதாவது வேணுங்களா எல்லாம் ஆஷீர்வாத் வந்து பிராண்டு தாங்க அதனால மெட்டிரியல் நல்ல மெட்டிரியல் கோதுமை தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம கடையில் இப்போ நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக் வாங்குனீங்கனா உங்களுக்கு டொண்ட்டி பேர்ஸண்ட் ஆஃபர்ருக்கு இப்போ உங்களுக்கு ஏ எ எவ்வளவு கிலோ உங்களுக்கு தேவைப்படுது அஞ்சு கிலோக் பாத்தீங்கனா இப்போ நம்ம கிட்ட இருபது கிலோ ஆஃபர் ப்ரைஸ் இருக்கு அதுக் கூட அஞ்சு கிலோ பேக்கோட ஆஷீர்வாதுலையே அரை கிலோ கோதும் மாவு ஃப்ரீயாக கொடுக்கறாங்க சப்பாத்தி மாவு நம்ம கிட்ட கிடைக்கும் ரெடிமேடு சப்பாத்தியும் நம்ம கிட்ட இருக்குங்க

ரெடிமேடு சப்பாத்திங்கிறதுன்னு ஆமாம்ங்க ரெடிமேடு சப்பாத்தி இருக்கு ஒரு பேர்க்கு பத்து இருக்குங்க சாஃப்ட்டாக இருக்குங்க சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்க இல்லைங்க அது இன்னிக்கு நேற்று ப்ரிப்பேர் பண்ணி இன்னிக்கு மார்னிங் வந்து நம்ம ஸ்டோரில் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க ஆ டோர் டெலிவரி உண்டுங்க இப்போ எங்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா எந்த அட்ரஸ்ஸுலோ அந்த அட்ரஸ்க்கு வந்து டோர் டெலிவரி உண்டுங்க ஆ வீட்டில் கொடுத்துருவோங்க எல்லா பெரியவங்க எல்லாருமே டோர் டெலிவரி தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரியும் ப ஆ பண்ணிருவோங்க ஆ சொல்லுங்கள் சரிங்க

சரிங்க சரிங்க இன்னிக்கு நாலு மணிக்கி ஈவினிங் நாலு மணிக்கு வந்தால் வீட்டில் கலெக்ட் பண்ணிக்கிறக் ஆள் இருப்பாங்களா இருப்பாங்களா சரிங்க உங்களுக்கு பத்து பீஸ் உள்ள ரெடிமேடு சப்பாத்தி ஒரு பேக் அது மட்டும் போதுங்களா வேறு அதுக் கூட ஏதாவது பொருள் தேவைப்படுதுங்ளா அதுக் கூட நம்புளுக்கு அரிசியில பொன்னி அரிசி பாஸ்மதி அரிசி பிரியாணி அரிசி இதெல்லாம் இருக்குங்க அரிசி வெரைட்டி பருப்பில் துவரம் பருப்பு உளுந்தம் பருப்பு பச்சை பயிறு இதில் எல்லாமே ஆஃபர் இருக்குங்க இட்லி அரிசி இருக்குங்க எத்தனை கிலோ வேணுங்க உங்களுக்கு பத்து கிலோங்க சரிங்க ஒரு கிலோ பார்த்தீங்கனா நாற்பத்தி ஒம்பதுருவா வருங்க அரிசி நல்லா இருக்குங்க இட்லி இட்லி நல்லா பொசு பொசுன்னு வரும் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க இருக்குங்க கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு சாம்பிள் வேண்னாலும் ஒரு கிலோ ஹாஃப் கேஜி கூட நாங்கள் உங்கள் கூட இந்த சப்பாத்தி டெலிவரி பண்ணும்போது கூட டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் உளுந்தம் பருப்பு இருக்குங்க எவ்வளோ கிலோ வேணுன்னு சொல்லுங்கள்

ஆமாம்ங்க

சரிங்க கொடுத்தர்லாங் எத்தனை கிலோ உங்களுக்கு தேவைப்படுங்க எவ்வளோ கிலோ